தோட்டப்பயிரை வைக்கிறங்க தோட்டத்தில் விவசாயம் பண்றதை பார்த்துட்டு எங்கள் பசங்களுக்கும் அந்த வேலை செய்யணும்னு தோணிச்சிங்க நீங்கள் ஸ்கூல் போங்க படிங்கனு சொன்னால் கூட அம்மா நீங்கள் இந்த வேலை செய்யறீங்க நான் இந்த வேலை ஏன் நானும் பார்க்குறேன் அம்மா அப்படினு சொல்லுவாங்க எலுமிச்சை மரம் நடுவேன் பழம் வாழை மரம் தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் அதலாம் வச்சுருக்கேன் மிளகாய் வச்சுருக்குறேன் எல்லா தோட்டப்பயிரில் நான் நல்லா செய்வேங்க அதேமாதிரி எங்கள் பசங்களும் அதை பார்த்துட்டு நானும் அதேமாதிரி செய்கிறேன்ம்மா அப்படி சொல்லிட்டு எங்கள் பசங்க எங்கள் கூட உதவி பண்ணுவாங்க நல்லா வியாபாரம்லாம் ஆகும் எலுமிச்சை பழம் ஒரு பழம் அஞ்சு ரூபானு சொல்லிட்டு நல்லா விற்று வாழைப்பழம் எல்லா நாங்கள் விற்பனைக்கு எடுத்துன்னு போவோம் அதலாம் நாங்கள் தோட்டப்பயிர்லாம் வைக்கிறேங்க